நான் சின்ன வயசில் மயிலிறகெலாம் நிறைய சேர்த்துருக்கேன் அது என்னென்னால் அப்போதிக்கி பசங்கள் எல்லாமே சொன்னது மயிலிறகு குட்டி போடும் அப்புடின்னு சொல்லிட்டு அத புக்கில் சேர்த்து வச்சு அதுக்கு தீனி வைக்கிறது அது குட்டி போடுதா குட்டி போடுதான்னு டெய்லி அப்பப்போ எடுத்து எடுத்து பார்க்கறது அந்த மாதிரிலாம் நிறைய நாள் அது மாதிரிலாம் செஞ்சுருந்துருக்கோம் இப்போது என் பசங்களுக்கு அது ம அந்த மயிலிறகு இப்போ இப்போ பிய்ச்சது ஏதோ கீழே கிடக்கறத எடுத்து வந்து கொடுத்துருக்கோம் இல்லை அந்த இறகக் கொடுக்கறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷமா எடுத்து பார்ப்பாய்ங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த வயல்வெளி பகுதியில் வந்து மயில் மயிலெல்லாம் அப்பப்போ வரும் வரும் போகும் ஆண் மயில் பெண் மயில் எல்லாமே வரும் என்ன இப்போ கோழி மாதிரி மேயுது அப்படின்னு சொல்லி எங்கள் பசங்களெலாம் கூட கேட்பாங்க அந்த மாதிரிலாம் கூட ஆச்சு மயில் நிறையா வந்து மேயும் அதுல்லாமல் ஒரு நாள் மழை பேய்ற சமயத்தில் மயில் வந்து தோகையை விரிச்சு ஆடினுச்சி நாங்கள் கேமராவிலேயே ச செல்லுலேயே எடுத்திருக்கோம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் நானும் பார்த்துருக்கேன் எங்கள் பசங்களும் பார்த்துருக்காங்க நல்லா ஜா அது டேன்ஸ் ஆடுறத பார்த்துருக்கோம் எங்கள் அதை ஆடுறத பார்த்து எங்கள் பசங்களுக்கும் ஜாலி அவ்வளோ டேன்ஸ் ஆட ஆரமிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு அது அதுதான் க்ளொடியாக தான் இருந்துச்சு மழை வர மாதிரி இருந்தது அந்த டைமில் தான் அது மாதிரி சாயங்கால நேரம் பொழுதுல அந்த மாதிரி தான் இருந்துச்சு மயில் நல்லா அல்லா நல்லா ஃபுல்லாக விரிச்சி நல்லா பசங்கெளெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாய்ங்க என்ன இவ்வளோ பெரிசு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருந்துச்சு பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் எங்கள் பசங்களும் பார்த்துருக்காங்க எங்கள் பசங்களும் மயில் இறகை சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சும்மா இந்த புக்கில் குட்டிப் போடுதான்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலேஜுக்கு அவங்களும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க அதாம்மா